நான் வந்து ஹிந்து தான் ஆனால் எனக்கு வந்து புத்த மதம் பிடிக்கும் அவங்க புத்த மதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு புத்த மதத்தில் பார்த்திங்கன்னா எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அதுபோல நிறையா இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது எறும்பா இருந்தாலும் அதை வந்து தவிர்த்துட்டு தான் அதாவது கொல்லக்கூடாது அது எதுப்பண்ணாலும் கொல்லக்கூடாது அப்படியே ஒதுங்கிதான் போவாங்க அதனால வந்து எனக்கு புத்த மதம் ரொம்ப பிடிக்கும் எந்த உயிரையும் அதில் அதில் கற்றுக்கொண்டது என்னன்னு பார்த்திங்கன்னாவே எந்த மதத் எந்த உயிரினையுமே நம்ம கொல்லக்கூடாது எந்த மத இதுலையும் பண்ணக்கூடாது அதுதான் அதன் முக்கிய நோக்கமாக இருக்கும் அதனால எனக்கு அந்த மதம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா

எனக்கு அதிகமாக புத்த மதம் மட்டும்தான் பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா க் கிறித்தவம் பிடிக்கும் அவங்க வந்து அதில் என்ன பிடிக்குன்னு கேட்டீங்கன்னால் பாவம் செஞ்சுருந்தாலும் மன்னியும் சொல்லி ஒரு இது சொல்லியிருப்பாங்க அதாவது பாவமே பண்ணியிருந்தாலும் அதில் வந்து மன்னிக்கிற தன்மை ஒன்று இருக்குது மன்னி ம மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கிறதால எனக்கு அதுவும் பிடிக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு புத்தமதம் மட்டும்தான் பிடிக்கும் அதிகமாக அதில் என்ன ஒரு பேசிக்காக என்னான்னா எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது அதில் ஒன்று இருக்குறதால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பண்டிகைன்னு பார்த்தா இப்போ கிறித்துவ மதத்திலையே எனக்கு கிறித்துவ பண்டிகைகளை எல்லாமே பிடிக்கும் எதும் பிடிக்குனு தனியாக சொல்லத்தெரியல கிறித்தவ மதம் பிடிக்கும் அந்த பண்டிகைகளும் பிடிக்கும்